திருப்பதி மலை நல்லா இருக்கு ஏறலாம் இறங்கலாம் நல்ல டூரிஸ்ட்டு ஏரியா ஏற்காடு நல்ல டூரிஸ்ட்டு ஏரியா அங்கேயும் போயிருக்கிறேன் ஊட்டி டூரிஸ்ட்டு ஏரியா கொடைக்கானல் டூரிஸ்ட்டு ஏரியா தேனி கம்பம் இதுவும் நல்ல டூரிஸ்ட்டு எரியங்க அங்கேயும் போகலான் நல்ல பிடிச்சமான இடந்தாங்க அதெல்லாம்